ஹலோ ராஜன் கொத்தனாரா ஏங்க நான் இந்த ஹவுஸ் ஓனர் பேசுகிறேன் நான் இந்த எங்கள் அப்பா சொன்னார் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஆளுன்னு சொன்னாங்க எங்கள் வீட்டுக்கு இந்த வீடை விற்கப் போகிறோம்

ஆ ஆமாம் ஆமாம் ஆமாம் நாங்கள் இந்த எங்களோடய வீடை நாங்கள் விற்கப் போகிறோம் அதில் ஏதாச்சு இந்த ரிப்பேர் ஏதாச்சு உடஞ்சிருக்கா அந்த மாதிரி ஏதாச்சும் பார்க்கணும் அதை மேற்பார்வையிடணும் அது ஒரு தடவை நீங்கள் வருவீங்க அப்பா உங்கள் கிட்டே சொல்லிவிட்டு போகிறேன்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேச சொன்னாங்க இல்லை இல்லை நீங்களே வந்து பார்த்துருங்க நீங்கள் தான் தெரிஞ்ச ஆள் நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவீங்க அவங்களாம் நமக்கு தெரியாத ஆள் அறிமுகமில்லாத ஆள் உங்கள் வேலை ஏங்க உங்களால் முடிஞ்ச எப்போ ரெண்டு நாளைக்குள்ளே வந்துடுங்க ஏன்னால் இப்போ ரெண்டு நாளைக்குள்ளே வீடு கேட்டுக்கிட்டிருக்காக விற்கிறதுக்கு அதுதான் ஒரு ரெண்டு நாளைக்குள்ளே வந்துடுங்க நீங்கள் வேறு யாரும் வர வேணாம் நீங்கள் வந்தால் ஆ கரெக்ட்டுதேன் சரிண்ண நான் சொல்கிறோண்ணே ஆனால் நீங்கள் ஆனால் அப்படியே வந்தாலுமே இந்தளவுக்கு வேலை இருக்காதுண்ணே ஒரு ரெண்டு நாள் வேலை தாண்ணே இருக்கும் அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லைண்ணே இப்போது தாண்ணே வீடு கட்டின வீடு தாண்ணே அந்தளவுக்கு ஒன்றும் ரிப்பேர் இருக்காதுண்ணே நீங்கள் வந்தீங்கன்னால் ஒரு ரெண்டு நாள் வேலை சும்மா பார்க்குறது தான் அதில் அவுங்க நல்ல நாள் பார்த்து தான் வீடு கேட்டிருக்காக நாங்கள் அந்த நாளில் தான் கொடுப்போம் அதுக்கிடையில ஒரு ஒரு வாரம் தான் டைம் கேட்டிருக்காக அவுங்க அதுக்கிடையில கொடுக்க அவுங்க கேட்குற டையத்துக்கு கொடுக்கணும்ல சரிண்ணே நாளைக்கு மறக்காமல் வந்துடுங்க நாளைக்கு நீங்கள் வேறு ஒன்றும் இல்லையில்லண்ணே